நம்ம விளையாடுறதுனால இப்போ வந்து நம்ம மூளை ரொம்ப சுறு சுறுப்பாக இருக்கும் அந்த சுறு சுறுப்பாக இருக்கறனாலேயே நல்லா படிப்போம் நியாபக சக்தியும் அதிகமாகும் நம்ம படிப்புலேயும் அதேமாதிரி இனி விளையாண்டு நிறையா கப்பெல்லாம் வாங்கணும்னா கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும் அந்த சர்டிஃபிக்கேட்டே வச்சு இந்த கவர்மெண்ட் ஜாப்புலாம் கிடைச்சாலே நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்லாம் எக்ஸைஸ்லாம் நம்ம கூட பண்ண தேவை இல்லை நம்ம விளையாண்டு தினைக்கும் உடல் பயிற்சி அதெல்லாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை நம்ம தினைக்கும் விளையாடுறதுலயே ஜிம்முக்கும் போக தேவை இல்லை நம்மள நிறைய தினைக்கும் விளாண்டா மட்டும் போதும் அதனாலேயே அதனாலேயே நோயிலாம் அதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது விளையாண்டுட்டு இருந்தால் எல்லா நோயும் தடுக்க எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்பில் வந்துடும் விளையாட்லாம் நம்ம வந்து இந்த ரூல்ஸு டைமிங்கெலாம் ரொம்ப கீப்பப் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கைலேயும் அந்த இந்த பன்சுவாலிட்டி அதெல்லாம் இந்த டைமிங்க்கு போகிறது அப்புடிலாம் வந்துடும் நேர்மையாக இருக்கும்